என் பேர் வந்து ஜோஸ்பின் நான் வந்து பட்டுக்கோட்டையில் பிறந்தேன் இங்கே வந்து வேளாங்கண்ணியில் இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சு நாங்கள் செட்டுலாகி எங்க வீட்டுக்காரங்க அசிஸ்டன்ட் தாசில்தாராக இருந்து ரிட்டேர்ட் ஆனாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒவ்வொரு ஊராக தஞ்சாவூர் நாங்கள் சுற்றாத ஊரே இல்லைன்னு சொல்லலாம் எங்கங்கே ட்ரான்ஸ்பர் கிடைக்குதோ அங்கேல்லாம் போயிவிட்டு வருவோம் அங்கே இங்கே நாகப்பட்டினத்தில் தான் நாங்கள் அடிக்கடி வந்து இருக்கோம் கலெக்டர் ஆபீஸில் தாலுகா ஆபீஸ்ல எல்லாம் எங்கள் வீட்டில் வொர்க் பண்ணி இருக்காங்க அவங்க வந்து இப்போ ஒரு மூணு வருஷம் ஆச்சு ரிட்டேர்ட் ஆயிட்டு அப்போதான் இறந்தாங்க நாங்கள் வந்து என்ன கேட்டிடீங்கன்னாக்கா எனக்கு எங்களுக்கு எனக்கு வந்து பதினாறு வயசுலயே கல்யாணம் ஆயிடுச்சு நான் வந்து எஸ்எஸ்எல்சி ஓல்ட் எஸ்எஸ்எல்சி படிச்சுருக்கேன் அதை வச்சு என்னை வந்து என்னை எல்லாரும் எங்கள் பொண்ணு முதக்கொண்டு என்னை அம்மாவுக்கு நல்லா டேலண்ட் இருக்கு டேலண்ட் இருக்கு டேலண்ட் இருக்குனு சொல்லி எனக்கு அந்த அளவுக்கு தெரியலை ஆனால் கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு தான் என் பிள்ளைங்க நாலு பிள்ளைங்க மூணு பையனும் ஒரு பொண்ணும் நாங்கள் வந்து இங்கே செட்டிலாயிருக்கோன்னா இங்கே வந்து எங்களை சர்ச்சில் எங்களை நல்லா பயன்படுத்துனாங்க இந்த கவுன்சிலிங் கவுன்சிலிங் ட்ரைனிங் அனுப்புனாங்க பாருங்கள் அனுப்பி அந்த புக்கில் படிச்சு பரீட்சை எழுதி சர்டிஃபிகேட் வாங்கணும் அதை வச்சு தான் கவுன்சிலிங்களை இப்போ சும்மா ஃப்ரீ சர்வீஸ் தான் செய்யறோம் நான் சம்பளத்துக்காக செய்யலைப் ஃப்ரீ சர்வீஸ் தான் செய்யறோம் அப்புறம் அந்த மாதா சபை சொல்லுவாங்க அதுலையும் இருக்குறோம் நாங்கள் வந்து செய்யற சேவை எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா எங்களுக்கு கவுன்சிலிங் வரவங்களுக்கு நாங்கள் கவுன்சிலிங் கொடுப்போம் மற்றபடி யாராவது கூப்பிட்டா கூட நாங்கள் வீட்டில் போய் கவுன்சிலிங் கொடுக்க தயாராக இருக்கோம் அதுபோல் ஹாஸ்பிடல் சந்திப்பு இந்த மாதிரி வந்து மக்களை சந்திச்சு நோயாளிகள் சந்தி சந்திச்சு எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லுவோம் மன கஷ்டத்தில் உள்ளவங்களுக்கு ஆறுதல் சொல்லுவோம் இந்த மாதிரி வந்து இருக்கிறோம் இதான் என்னுடைய பணிகள் நான் செய்யறது